நம்ம சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க நீட் எக்ஸாமுக்கு எந்தவொரு பயிற்சியும் கொடுக்குறது கிடையாது அவங்க அந்த பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பாடம் மட்டும் பயின்று பன்னிரெண்டாவதில் மார்க்கு வாங்கினதுக்கப்றம் அப்படிதான் அவங்க எம்பிபிஎஸ் நீட்டு கோச்சிங்க்கு தயாராகிறாங்க ஆனால் இதுவே நிறைய தனியார் பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகள் கிட்டத்தட்ட அவங்க முதல்லியே முடிவு பண்ணிவிடுறாங்க நீட் கோச்சிங் அப்படின்னு சொல்லிவிட்டு எய்த்து அதை எட்டாவது படிக்கும்போதே அந்த நீட் கோச்சிங்குக்காக தயார் பண்ணிவிடுறாங்க அந்த ஸ்கூலில் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு நம்ம நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு இங்கே எம்பிபிஎஸ் சீட் கிடைக்காம அவங்க நல்ல பணம் இருக்கிறதுனால நீட் கோச்சிங் போய் அவங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் கெடைச்சிருது இது நிஜமாவே ரொம்ப வருந்ததக்கமான ஒரு விஷயம் இது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும் மேலும் சுகாதார வல்லுநர்கள் வந்துவிட்டு பணம் இருக்கிறதுனாலையே நிறைய டாக்டர்ஸ் உருவாகிடுறாங்க அவங்க படிச்சுட்டு வர்றாங்களா இல்லை ஒரு ஒரு அர்பணிப்போடு யாரும் செயல்படுறதில்லைன்னு நினைக்குறேன்